ஹலோ சொல்லுங்க சார் ஆமாம் ரியா ஸ்வீட் ஸ்டால் தான் சொல்லுங்க ஓகே சார் உங்களுக்கு எந்தமாதிரி ஆ எந்தமாதிரியான ஸ்வீட்ஸ் வேணும் நாங்கள் வீட்டு முறையிலேயே தயாரிக்கிறோம் என்னென்ன ஸ்வீட்ஸு எவ்வளோ வேணுன்னு சொல்லுங்க ஓகே ம் ம் ஓகே நாலு விதமான ஸ்வீட்ஸ் சொல்லியிருக்கீங்க இல்லையா அது நூலு நூறு கிலோ வேணுமா நூறு பேர் சாப்பிட்ற மாதிரியா ஆ ஓகே என்றைக்கி வேணும் ம் ஓகே சார் இப்போது வந்து ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நார்மலாகவே வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கி வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஃபங்க்ஷனுக்காக மொத்தமாக வாங்கிறதுனால வந்து உங்களுக்கு விலை ரொம்ப கம்மியாக போ இரநூறுபா கிலோ இரநூறுபா போட்டு உங்களுக்கு குறைவாவும் கொடுக்குறோம் நல்ல தரமாக இருக்கும் வீட்டிலேயே தயாரிக்கிறதுனால் வந்து நல்லா உங்களுக்கு தரமானதாக இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கு வெச்சுருக்கோம் ரெடி பண்ணி வெச்சுருக்கோம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆ ஓகே சார் ஓகே ஆ ஓகே சார் வாங்க வெல்கம்